எஃப்எம் வந்து நாங்கள் எப்படி கேட்போன்னா ஒரு பாட்டி எங்கள் வீட்டு எங்கள் பாட்டி வீட்டில முத எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் எஃப்எம் ரேடியோ வந்து கேட்பேன் எஃப்எம் ரேடியோ வந்து கேட்கறப்போ அவங்க வந்து பேசுவாங்கள் அவ்வளோக்கும் அதில் இன்ட்ரஸ்ட் இல்லை அதனால அது எங்கள் வீட்டில இல்லை பாட்டி வீட்டுக்கு போனேன்னா அதை கேட்பேன் இதில் டிவி வந்து எதில் பார்ப்போன்னா டிவி வந்து விஜய் டிவி பார்ப்போம் விஜய் டிவி வந்து நிறைய ஷோஸ் இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக நிறையா பண்ணுவாங்கள் அதனால் விஜய் டிவி பார்ப்பேன் விஜய் டிவி அப்புறம் போகோ சேனல்ல வந்து சே போகோ சேனல் பார்ப்போம் போகோ சேனல்ல வந்து சோட்டா பீம் இருப்பாங்கள் சுட்கி எல்லாம் இருக்கனால அது சைல்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது பார்ப்போம் அப்புறோம் ஹங்கம்மா ஹங்கம்மா சேனல்ல வந்து ஹங்கம்மா சேனல்ல வந்து சின்சான் போடுவாங்கள் சின்சான் வந்து ஃபேவரட்டுனு சொல்லலாம் சின்சான் வந்து ஃபேவரட் கார்ட்டூன்னு சொல்லலாம் அதனால் சின்சானை வந்து பார்ப்போம் சின்சான் அப்பறம் வந்து சன் டிவி பார்ப்போம் சன் டிவியில வந்து சீரியல் போடுவாங்க சீரியல் வந்து ஒரு அடிக்ஷன்னே சொல்லலாம் அதனால் சீரியல் வந்து டெய்லியும் அது பார்க்கறதுனால ஜீ தமிழ் பிடிக்கும் ஜீ தமிழ் விஜய் டிவியிலியும் சீரியல் நல்லாயிருக்கும் ஜீ தமிழ்லியும் நல்லாருக்கும் சன் டிவியில எல்லா சேனல்லேயும் ஒரு சேனல்ல ஆடு போட்டால் இன்னொரு சேனல்ல போய்ட்டு அந்த இன்னொரு சேனல்ல போய்ட்டு அந்த சீரியல் ஓடும் அந்த சேனலை பார்க்கலாம் அதனால் இப்படி மாற்றி மாற்றி பார்க்குறனால நமக்கு தொலைக்காட்சி டிவி வந்து நான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதனால நாங்கள் வந்து டிவி பாத்துகிட்ருக்கோம்